எங்கள் மாநிலத்தில் வந்து தமிழ் பேச்சு நல்லாயிருக்குது எது ஒன்றும் கடைக்கு அனுப்பினாலும் சின்ன பசங்களை கொழந்தைகள அனுப்பினாலும் எது ஒன்று வாங்கிட்டு வர சொன்னாலும் ஈஸியாக போய் வாங்கிட்டு வந்துடறாங்க எல்லா மொழியும் புரிஞ்சுக்கிறதுனால டக்குனு வாங்கிட்டு வந்துடறாங்க ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ ஒரு சாக்லேட்டோ ஒரு பொருளோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வர சொன்னால் கரெக்டாக போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடறாங்க மற்ற இது வந்துட்டு எல்லோருமே இப்போ தாய்மொழினா தமிழ் உருது பக்கம் எல்லா தெலுங்கு கன்னடம் எல்லாம் இருக்கிறதால எல்லாமே கலந்து பேசுவாங்க எங்கள் இதில் வட்டாரத்தில்